குட்ஈவினிங் சார் ஆமாங்க சார் சொல்லுங்க சார் ஓகேங்க சார் எந்த இடத்து எந்த எந்த ஏரியாங்க சார் ஓகே சார் ஓகே சார் சொல்லுங்கள் சார் ஓகேங்க சார் இருக்குபா இருக்கு சார்

உங்களுக்கு என்ன டேட் வேணும் கேபு நாளைக்கா நாளைக்கு என்ன டைமிங் சார் என்ன டைமிங் சார் மார்னிங் எயிட்டோ கிளாக்கு ஓகே சார் ஓகே லொக்கேசன் மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க சார் வேடந்தாங்கல்க்கு நம்ம சிவகங்கைலேர்ந்து ஒரு ஃபிஃப்ட்டி ஃபைவ் கிலோ மீட்டர்க்கு மேலே இருக்கும் இப்போ போகலாம் சார் இப்போ ஓகேங்க சார் அது எதுவும் பார்த்து புக் பண்ணிக்கும் நானே புக் பண்ணி தந்துவிடுற இப்போ ரூமு எல்லாம் வேனுன்னா ரிட்டன் சார்ஜ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டு ரூபா ஆவும் சார்

ஓகே ஆ கன்ஃபார்ம் சார் நீங்கள் கால் பண்ணுங்கள் சார்

அட்வான்ஸ் ஒரு டூ தௌசன் மட்டும் பண்ணுங்கள் சார் ஆமாம் ஓகேங்க சார் ஓகேங் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ